சொல்லுங்கள் சார் சார் நான் எப்போ சார் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்து தர்றீங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டுலாம் வந்துயிருக்காங்க நாங்கள் ஊருக்கு போயிவிட்டு அப்படியே வந்து நான் எதுவுமே சமைக்காம நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சார் வயிசானவங்கலாம் இருக்காங்க அவங்க வீட்டில் குழந்தைங்களும் வரு வந்துயிருக்காங்க எங்கள் வீட்டுக்கு அவங்களுக்கு பசிக்கிதுங்கிறனால தான் சரி நான் செய்யற நான் செய்யிறத்துக்குள்ளே டைம் ஆயிடுமே அப்படின்னு ஆர்டர் போடலாமேன்னு ஆர்டர் போட்டேன் எங்கள் எங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கடையில நாங்கள் வாங்கிவிட்டோம் சார் நாங்கள் இப்போ எங்களுக்கு வேணாமே சார் இது எப்படி நாங்கள் கேன்சல் பண்ண முடியும் சொன்னிங்கன்னா நாங்கள் கேன்சல் பண்ணிவிடுவோம் சார் சார் இப்படி சொன்னா எப்படி சார் நாங்கள் இப்போ எல்லாருமே சாப்பிட்டோம் சார் நாங்கள் வேஸ்ட்டாகதான் சார் போகும் அது இப்போ ஓ இதை நான் கம்பளைன்ட்டாக பண்ணனும் நான் உ இது யாருக்கிட்ட பண்ணனும் இது ரெண்டாவது டைம் இதமாதிரி நடக்குது சார் எனக்கு ஆனால் நீங்கள் இல்லை வேறு யாரோதான் நீங்கன்னு சொ நீங்கள் இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணவங்களும் இந்த மாதிரிதான் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே என்ன பண்ணுறது அவங்களுடைய சுச்சிவேஷன்னு சொல்லிவிட்டு நான் ஓகேன்னு வாங்கிட்டேன் இப்போவும் இதே மாதிரி நடக்குது சார் ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் உங்களை நம்பிதானே நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம் நீங்கள் கரெக்ட் டைம்க்கு கொடுத்துருவிங்கன்னு தானே சரிங்க சார் நீங்கள் வந்துருங்க கீழே இருந்து நீங்கள் கீழே நில்லுங்கள் இந்த புளூ கலர் பில்டிங் இருக்குல அங்கே கீழே நில்லுங்கள் நான் வருவேன் வந்து வாங்கிக்கிறேன் சார் இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணாம பார்த்துக்கோங்க சார் நடக்காம சரிங்க சார் நீங்கள் வாங்க நான் கீழே வந்து வெயிட் பண்ணுறேன் தேங்க் யூ சார் ம்